நான் சின்ன வயசில் பால்வாடி ஸ்கூல் படித்தேன் பால்வாடி ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நான் நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுகுவேன் ஆனால் அம்மா கூட்டிட்டு போய் விட மாட்டாங்கள் அக்கா தான் கூட்டிட்டு போய் விடுவாங்கள் இதுவே அக்கா கூட்டிட்டு போய் விட்டாங்கன்னால் வந்து உள்ளே விட்டுட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவாள் நான் வந்து அந்த கயிறு போட்டு ஜன்னல் வழியாக கட்டி வச்சிருவாங்க அப்போ நான் அவளை பார்த்துட்டே அழுவேன் என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க வீட்டுக்கு நான் ஸ்கூல் போவுல அப்படின்னு சொல்லுவேன் அதே அது அப்படியே போய்டுச்சி அதுக்கப்புறம் ஒன்றாவுது வந்தேன் ஆனுவல் டேவில எல்லாம் வச்சாங்கன்னா வந்து நாலாம் டான்ஸில் பேர்ஃபார்மென்ஸ் பண்ணுவேன் அப்பறம் வந்து படிக்கிற நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கள் அதுக்கப்பறம் அதே மாதிரி ரெண்டாவது மூணாவது நாலாவுதில் நான் ஒருக்கா மொட்டை அடிச்சிட்டாங்கள் அம்மா சாமி கோயில்க்கு வேண்டியிருகேன் சொல்லிட்டு மொட்டை அடித்து வச்சிட்டாங்க மொட்டை அடித்த வாட்டி என்னன்டாங்க பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு ஆனுவல் டேவில நீ டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கள் நான் வந்துட்டு சரி டான்ஸ் ஆடக்கூடாது சொல்லிட்டாங்கன்ட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்பறமாக வந்து மேம்மே வந்து கூப்பிட்டு ஏம்மா டான்ஸுக்கு வரலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கள் இல்லைங்க மேம் இந்த மாதிரி மொட்டை அடிச்சிருந்தால் டான்ஸ்ல இருக்கக்கூடாதாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்பறம் அதுக்கு மேம் வந்துட்டு சரிம்மா நீ பரவாயில்ல நீ வா நான் உங்கிட்ட ஏதானும் சொன்னென்னா நீ வா அப்படின்னு சொல்லி என்னையை கூட்டிட்டு போய் டான்ஸ்ல பேர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சாங்க நல்லா பண்ணேன் ஸ்கூல்ல படிக்கிறதிலையும் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னுலாம் சொல்லுவாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படித்தேன் ஆறாவதுலேருந்து ஏழா எட்டை பன்னெண்டாவது வரைக்குமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன் அங்கே வந்து ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான் அந்த தமிழ் மீடியத்தில் வந்து நான் வந்து சிக்ஸ்த்தில் வந்து நல்லா கொக்கோ விளாடுவேன் சிக்ஸ்த்துலையே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது கொக்கோ இப்படி இருக்குதுன்னு எயித்துக்கு அப்புறம் தான் தெரியும் கொக்கோன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அப்பறம் கொக்கோ பிளேயராக போனேன் ஆனுவல் டேவில பேர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் டெய்லியும் ஆனுவல் டேவுக்கு அப்போல்லாம் அப்பறம் நைன்த்து டென்த்து டென்த்து வரப்போ வந்து நல்லா படித்தோம் எக்ஸாமுக்கெலாம் இந்த கொரோனா வந்து எங்களை வந்து எக்ஸாமே எழுத விடாமல் பண்ணிடுச்சு அப்புறம் எக்ஸாம் எழுதிலனாலும் பரவாயில்ல பாஸ் ஆயிடுவிங்க எல்லாம் அப்படின்னு சொன்னாங்கள் சரின்னு நாங்களும் பாஸ் ஆயிட்டோம் அப்புறமா லவென்த்து லவென்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு போகலை ஸ்டார்ட்டிங்ல வந்து லீவ் விட்டிருந்தாங்க அப்பறம் லவென்த்து பாதி நாள் தான் ஸ்கூல் போனோம் பாதி நாள் ஸ்கூல் போய் வந்து படிக்க சொன்னாங்கள் படித்தோம் எக்ஸாம்லாம் வச்சாங்க எல்லாம் பண்ணோம் அப்பறம் டுவெல்த்து போனேன் டுவெல்த்து போய்ட்டு அங்கேயும் எக்ஸாம் வச்சாங்க நல்லா பண்ணுனேன் அப்போ தான் எனக்கு தெரியும் பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் அந்த டுவெல்த்தில் தான் எழுதினேன் டென்த்தில் எழுதாததனால அப்போ தான் தெரியும் பப்ளிக் எக்ஸாம்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கோடய வெளியே வந்தேன் எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு காலேஜ் சேர்த்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கள் நான் வந்துட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நீ படித்து என்ன பண்ண போகிற அக்காங்கள்லாம் கல்யா படித்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில தானிருக்காங்க நீயும் அப்படியே இருந்துக்கோ அப்படின்னாங்க எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக விருப்பமில்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் காலேஜு நீ நானாவது படிக்கல பிள்ளையாவது படிக்கணும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல என்ன சேர்த்தி விட்டாங்க ஃபஸ்ட்டு சேர்த்த மாட்டேன்னோன்னையும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா சொன்னாங்கள் இது மாதிரி காலேஜ் சேரணும் அப்படின்னு சொன்னாங்கள் அவளோடய ல லைஃபே வந்து அவள் கையில் தான் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்கள் சரின்னு சொல்லி அம்மா வந்துட்டு அவங்கெல்லாம் படிச்சவங்கலாம் சொல்கிறாங்க நீ சேர்ந்துக்கோ நானும் சேருறேன் சொன்னேன் அதுக்கப்புறம் கொமா ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபீஸ் கட்ட முடியாததனால நீ காலேஜ் சேர்த்த மாட்டேன்னாங்க அப்பறம் நான் வந்துட்டு இல்லை ஃபீஸ்லாம் வேணாம் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துக்கறேன் அப்படின்னேன் கவர்மெண்ட்ல பார்த்தா வந்து ஹாஃப் டேவிலே விட்டுருவாங்க அதனால் நீ காலேஜ் போகிறதும் ஒன்று போகாததும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்கள் சரி அப்படின்ட்டு நான் காலேஜில் இதிலையே அப்படியே சரி விட்ரலாம் அடுத்தது வேற ஏதோ ஒரு காலேஜ் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்பறமாக அப்பா இது அண்ணாவும் மாமாவெலாம் வந்து படிச்சிருந்தாங்கள் எஸ்எஸ்எம் காலேஜில் பாலிடெக்னிக் எடுத்து படிச்சதனால சரி சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் சரி எப்படியா இருந்தாலும் டிப்ளமோ அப்படின்ற ஒரு சர்டிவிகேட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணேன் சரி அப்பறம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்கள் இது மாதிரி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அதெல்லாம் நான் கண்டுக்கலை ஆனால் வந்து எக்ஸாமு ஸ் காலேஜ் போகிறதுக்கொசரமே நான் போய்ட்டேன் அங்கே போய் எனக்கு ஆறு மாதம் வரைக்கும் தெரியாது பாலிடெக்னிக் காலேஜு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் காலேஜு இப்படி தான் இருக்கும் டென்த்து பிள்ளைங்களாம் வருவாங்க அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு இந்த மாதிரி டென்த்து பிள்ளைங்கள் வருவாங்கள் டுவெல்த்து ஃபெயிலானவங்க வருவாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சது சரின்னு நானும் அமைதியாகவே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் காலேஜ் போனேன் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஃபஸ்ட் இயர்லியே ஆனுவல் டே வச்சிருந்தாங்க வர சொன்னாங்கள் நான் தான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடேன் நான் வர மாட்டேன்னோனையே சரின்னு விட்டுடாங்க டான்ஸு அவங்களுக்கு தெரியாது நான் டான்ஸ்ல வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் தெரியாது அப்பறம் ஸ்போர்ட்ஸ் வச்சாங்க த்ரோ பால்ல வந்து ஃபஸ்ட்டு டீமு நாங்கள் செகண்ட் பிரைஸ் அடிச்சிட்டோம் எங்கள் டீம்லேருந்து வந்து செகண்ட் பிரைஸ் அடிச்சிருச்சு அப்பறம் அதிலையும் நல்லா பேர்ஃபார்மென்ஸ் பண்ணேன்னு சொன்னாங்கள் அப்பறம் ஃபஸ்ட் இயர் செ ஃபஸ்ட்டு செம்மில் வந்து மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இங்கிலீஷு இந்த நாலும் வரும் எக்ஸஸ்ஸாக வந்து இஜின்னு ஒன்று சப்ஜெக்ட் இருக்குது அது வரும் ஃபஸ்ட்டு நாலும் இருக்கிற சப்ஜெக்ட் வந்து எல்லாத்துக்குமே டஃப்ஃபுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து எல்லாம் மேக்ஸ் போடணும் அது படிக்கணும் பார்முலா படிக்கணும் இங்கிலீஷ்னால் எனக்கெலாம் தமிழ் மீடியம் படிச்சொடன்னே இங்கிலீஷுலாம் வராது கொஞ்சம் கூட மாடல் எக்ஸாம்லாம் எழுதுகிறப்ப வந்து இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன் ஆனால் வந்து செம்மில் பாஸ் ஆகிட்டேன் அதுவே சார் கேட்டார் எப்படி நீங்கள் செம்மில் பாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டார் நான் வந்துட்டு தெரிலைங்க சார் அப்படின்னேன் ஆனால் வந்து உங்கக்கிட்ட ஏதோ மா மந்திரம் போட்டு வச்சிருக்கிங்க போல் அதனால பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் சரின்னு சொல்லி அதை விட்டாச்சு ஃபஸ்ட்டு செம்மு எப்படியோ பாஸ் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு செம்மு வந்து நிறைய பேர் எங்கள் சீனியர்ஸ்லாம் வந்து அரியர் வச்சிருந்தாங்க அவங்கலாம் கேட்டாங்கள் எப்படி நீ பாஸ் பண்ண அப்படின்னு தெரியல அப்படி சொல்லி அதே மாதிரி பதில் சொல்லிட்டு விட்டுட்டேன் மறுபடியும் செகண்ட் செம்மையும் வச்சாங்க செகண்ட் செம்லயும் நல்ல மார்க்கோட வெளியே வந்ததனால எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்கள் நீ இப்படி எப்படி படிக்கிற எப்படி பண்ண அப்படின்லாம் கேட்டாங்கள் அப்புறம் செகண்ட் இயர் வந்தேன் செகண்ட் இயர்ல ஃபஸ்ட்டு செம் முடிஞ்சது அந்த ஃபஸ்ட்டு செம்மில் வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டேன் அப்புறம் வந்து எங்கள் காலேஜில் ஆனுவல் டே வரப்போ வந்து என்ன நீ ஆனுவல் டேல கலந்துக்கணும் டான்ஸ்ல கலந்துக்கணும் டான்ஸ்ல ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி என்னையை சொன்னாங்கள் நான் அப்பயே கலந்துக்க மாட்டேன் எனக்கெலாம் இதில் எதுவும் பிடிக்காது அப்படி இப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா வந்து ஃபேஷன் ஷோ நாங்கள் வந்து டெக்ஸ்டைல் குரூப் எடுத்ததனால ஃபேஷன் ஷோ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்கள் அதனால் ஃபேஷன் ஷோக்கொசரோம் ஆள் பத்தலை நீ வந்தே ஆகணும் அப்படின்னாங்க சரியா சும்மா ஃபேஷன் ஷோனால் என்ன நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு வந்து தெரியாது ஃபஸ்ட்டு வேணான்னேன் அப்புறம் தெரி தெரியாது அதுவுமில்லாமல் கம்பல் பண்ணதனால போனேன் போய்ட்டு நல்லா தான் ப பேர்ஃபார்மென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்கறப்ப நல்லா பண்ணேன்னு சொன்னாங்கள் அதுக்கப்பறம் மேம்மு பிரின்சிபல் ஒருக்கா ட்ரையல் பார்க்கறப்ப வந்தார் அவர் வந்து நல்லா பண்றீங்க பண்ணுங்கள் இதே மாதிரி பயப்படாமல் பண்ணுங்கள் அப்படி சொல்லி அவர் தைரியத்தை கொடுத்தாரு நா நல்லா பண்ணேன் நிறையா இப்படி இந்த சூழ்நிலையில் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நான் நிறையா கத்துக்கிட்டேன் மேம் வந்து நல்லா பேர்ஃபார்மென்ஸ் பண்ணேன்னு சொன்னாங்கள் இதுதான் என்னோட லைஃப்கா